இப்போது குடும்பத்தில் வந்து நாங்கள் வந்து அஞ்சு பேர் அப்பா அம்மா அண்ணன் தம்பி பெரிய அண்ணன் மொத்தம் அஞ்சு பேர் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன்னா போவோம் அது என்னமோ எங்கள் வீட்டுக்கு வந்து வருவாங்க நாங்களும் போவோம் அவிங்களும் வருவாங்க எங்களை எல்லாம் படிக்க வைக்கிற போது நாங்கள் வந்து ப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு விளையாட்றதுக்குப் போவோம் விளையாடுறதுக்குப் போனோம்னால் நாங்கள் வந்து இந்த வ ப பல்லாங்குழி குண்டு விளையாடுறது அதெல்லாம் வந்து அந்தக் காலத்தில் எங்களுக்கு பேமஸ் சின்னப் பசங்களா இருக்குறபோது நாங்கள் ரெண்டாவது ஒன்றாவது எங்களுக்கு படிக்க தெரியாது எங்கள் அம்மா வந்து அட என்ன இப்படி பண்ணுற வந்து படிங்கடா அப்படிங்கும் இப்போது எங்களுக்கு இப்போது நவீன முறையாகிருச்சு எல்லாமே வந்து ப்ரெண்ட்ஸ்ஸுங்க இப்போது பேர்கள் வந்து அப்பா பேரு பழனியப்பன் அம்மா பேரு கண்ணம்மா அண்ணன் பேரு தங்கவேலு இன்னொரு அண்ணன் பேரு சக்திவேலு எம்புட பேரு ராமு அதே மாதிரி நாங்கள் ப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குப் போனாலும் ரெண்டு பேரும் மகேஷ்சு சுரேஷ் ரெண்டு பேரு அவிங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க நாங்கள் அவிங்க வீட்டுக்குப் போவோம் எல்லாமே கலந்து விளையாடுவோம் அவிங்களும் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க நாங்களும் போய் அங்கே சாப்பிடுவோம் எல்லாமே எப்பவும் போல நாங்கள் போயிடுவோம்